அந்தகா தமிழில் தானுங்க தினத்தந்தி தினமலர் தினம தினமணி எல்லாமே வருதுங்கோ ஆனால் ஜனங்க வந்து பூ பூரா விரும்பி படிக்கிறாங்க தமிழை பத்திரிக்கைதான் இங்கிலீஷ் பத்திரிக்கை விட அதனால் தமிழ் வந்து என்னைக்குமே உயர்ந்தது தான் என்ன தமிழ்நாடு தமிழ்தான் உசுர் நம்ம உசுர் தான் தமிழ்தான் வந்துங்க கிராமத்துப்பக்கம் வந்துங்க இன்னும் வந்து அந்த பழைய நிலைய அந்த இது வந்து மாறவே இல்லைங்க பழங்காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதேமாதிரிதான் இருக்குறாங்க ஆனால் நாகரிகமாக ட்ரெஸ்லாம் பண்ணுறதில்ல எப்பவும் பாவாட தாவணி சீலை இதுதான் கட்டிக்கிட்டு இருக்குறாங்க புதுசாக வந்து எதுவும் மாத்துறதில்லை டவுன் பக்கத்தான் இப்படி மாற்றிக்கிறாங்கோ கிராமத்துப் பக்கமெல்லாம் அதை பழமையான தொ இதாகதான் பண்ணிக்கிட்டு இருக்குறாங்க அப்புறம் வெளிநாட்டுக்கார்ருங்க இங்கே வந்தால் அந்த தமிழ் புடிச்சித்துனால தமிழ வந்து கற்றுட்டு இங்கேயே இருந்துக்கின்னுக்குறாங்க அவங்க ஊருக்குப் போகிறதில்ல அப்போ தமிழ் வந்து எப்படி புடிக்கிதுன்னு பாருங்கள் எல்லா ஜனங்களையுமே